அண்ணே வணக்கண்ணே வெட்டிங் பிளானருங்களாண்ணே கூகுள்ல பார்த்தேன்ணே நாங்கள் வந்து நாமக்கல்ண்ணே ஆமாண்ணே இப்போது நம்ம அக்காவுக்கு வந்து கல்யாணம் வச்சிருக்கோண்ணே அடுத்த மாதம் அடுத்த மாதம் டே டேட்டு வந்து தமிழுக்குப் பத்தம்போதுண்ணே கரெக்டாக நாயிற்றுக் கிலம வருதுண்ணே ஆ என்னோட பட்ஜெட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயரோண்ணே என்னன்னன்ன வரும் அதில் ஆ ஓகேண்ணே சரி ஓகேண்ணே நீங்களே சொல்லுங்கண்ணே ரெண்டாண்ணே ஆ ஓகே எங் நான் வந்து மொத்தம் ஆயிரம் பேர்த்துக்கு போட்டுருக்கோண்ணே பத்திரிக்கை ஓகேண்ணே ஓகேண்ணே மூணு லட்சம் ரூபாயாண்ணே மூணு லட்ச ரூபாய்க்கு நம்மளுக்கு என்னன்னன்ணே மூணு லட்ச ரூபாய்க்கு என்னன்னன்ணே வருது அது நீங் ஓகேண்ணே ஆ

ஆ ம்

ஸ்டேஜி எல்லாமே ஸ்டேஜி ஆ ஓகேண்ணே

அப்படியாண்ணே ஐநூறு டு நாலு லட்ச ரூபாங்கறது ஆ ஓகேண்ணே ஓகேண்ணே அப்படியாண்ணே

ஆ அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து ஃபோர் லேக்ஸில் நாலு லட்சத்தில் அப்படியாங்க இப்போது நீங்கள் நான் ஓரு மூணு லட்சம் ரூபால சொன்னிங்கள்லண்ணே இல்லண்ணே எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குண்ணே நீங்கள் மூணு லட்ச ரூபால நீங்கள் சொன்னதோட எனக்கு எக்ஸ்ட்ரா மட்டும் இன்னொன்னு பண்ணித் தாங்க அதுக்கு மேலே உங்கள்ட்ட எதுவும் கேக்கல ஐஸ்கிரீமுண்ண அதுக்கப்பறம் கேரளா மேளம் கேரளா மேளம் எக்ஸ்ட்ரா போட்டிருங்கண்ணே என்னாண்ணப் பார்த்து பார்த்துப் பண்ணித் தாங்கண்ணே ஆ ஓகேண்ணே ஓகேண்ணே ஓகேண்ணே ஆ ஓகே ஆ ஓகேண்ணே நன்றிண்ண ஆ ஓகேண்ணே ஆ ஓகேண்ணே இதுதானே உங்கள் நம்பரு ஆ அதெலாம் நேர்ல பார்த்துப்போண்ணே இந்த வாரம் ஞாயித்துக் கிலம வாங்கண்ணே நேர்லப் பேசிப்போம் ம் ஆ ஓகேண்ணே நன்றிண்ணே நன்றிண்ணே நன்றிண்ணே